கிராமத்தில் இருக்கும் விவசாயிகள் மழையடிக்கிது வெயிலடிக்கிறதுனால நெல் பயிர்லாம் காஞ்சு போயிடுது சில மழையடிக்கிறதினால நெல் பயிரெலாம் வீணாக போயிடுது வாழை மரமெலாம் சாயுது நா நெல் பயிர் நா அதை விற்று காசா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அப்புறம் வந்து வாய்க்கால்லருந்து தண்ணி பிரச்சனை நெல் பயிரெலாம் விளையவே மாட்டேங்குது வாழை மரலாம் சாஞ்சு போகுது அப்புறம் வந்து காசு அதை விற்று சம்பளமாக வரதில்லை அதுக்கப்புறம் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்குறாங்க அப்புறம் இந்த டிராக்ட்ரு டிராக்டரெலாம் ஓட்டி ஆமாம் மண் நிலமுலாம் முடியிறதில்லை அப்புறம் வந்து அதை வந்து ப பறித்து அதை வந்து விற்கவும் முடியிறதில்லை